ஹோட்டலெல்லாம் வீக்லி ஒன்ஸ் டைம் தான் நாங்கள் போவோம் தாபாக்கெல்லாம் போனோம்னா விரும்பி சாப்பிடுற சப்பாடு வந்து ஃபுல்க்கா அதுக்கப்புறம் தால்ஃபிரை ரொம்ப பிடிக்கும் பெப்பர் சிக்கன் சாப்பிடுவோம் பாசங்களுக்கு வந்து ஃபிரைட் ரைஸ் வாங்கி கொடுப்போம் இதெல்லாம் எங்களுக்கு ரெம்ப பிடிச்சு சாப்பிட்டு வருவோம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தால்ஃபிரை கூட அந்த இது பட்டரு போட்டு கொடுப்பாங்க அது ரெம்ப நல்லாருக்கும் மூன்தால்ல பட்டரு போட்டு கொடுப்பாங்க அது ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் விரும்பி எங்கள் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் பெப்பர் சிக்கன் செமையாக இருக்கும் நல்லாருக்கும் இந்த தாபாலலாம் இங்கே கிருஷ்ணகிரியில வந்து ஆர்கே தாபானுட்டு இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கு அதில் நல்லா விரும்பி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்தியோட வீட்டுக்கு வருவோம் நாங்கள்